இது வந்து ஒவ்வொரு மனித ஒரு ஒவ்வொரு தனி மனிதனுடைய மிகபெரிய கடமைன்னே சொல்லலாம் ஏன்னா மரங்கள் தான் வந்து மழை நீருக்கான ஆதாரமே மரங்கள் இல்லைனா எவ்வளளோ உயிரினங்களும் அழிஞ்சி போகும் பறவைகள் அழிஞ்சி போகும் மண் வளம் வந்து இருக்காது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு மரங்கள் தான் எல்லாருக்கும் தேவையான பிரண வாயுவை கொடுக்குது ஸோ மரங்கள் இல்லைனா மற்ற எந்த உயிரினமும் பூமியில் வாழவே முடியாது அந்த அளவுக்கு வந்து மரங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உயி ஒரு உயிரா அதை கருதணும் மழ மரங்கள் வந்து இல்லைனா நம்பளுக்கு ம மழை ம மேகங்கள் இருக்காது மழை கிடைக்காது அதனால் வறட்சி பஞ்சம் இது எல்லாமே ஏற்படும் ஸோ மரங்களை நாம கண்டிப்பாக இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பாற்றி தான் ஆகணும் இது அரசாங்கத்தின் கடமைன்னு மட்டும் சொல்லிவிட முடியாது ஒவ்வொரு மக்களுக்கும் இதில் வேணும் பங்கு வேணும் ஒவ்வொரு மக்களும் வந்து இந்த மரம் நடறதுன்றது அவங்க அவங்க வீடு பக்கத்துலயோ அவங்க அவங்களோட ஊருலையோ எங்கள் எங்கள்லாம் இடங்கள் வந்து கா ஒரு காலியான இடங்கள பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதாவது நான் நம்மளுடைய மண்ணுக்கு வந்து வளர்த்த சேது கொடுக்கக்கூடிய விதைகளை எடுத்துகிட்டு போய் அவங்க விதைக்கணும் அந்த மண்வளத்தை கெடுக்கிற மாதிரியான விதைகளை அவங்க வந்து எடுக்கக்கூடாது எதெல்லாம் மண் வளத்தை சேர்க்குமா எதெல்லாம் மண்ணுக்கு வந்து ஒரு உற்று நண்பனோ அந்த மாதிரி விதைகளை அவங்க தேர்ந்து எடுத்து அதை விதைக்கணும் ஒவ்வொரு இதுவும் வந்து என்ன பண்ணலான்னா இப்போ விசேஷங்கள் ஒவ்வொரு வீட்லையும் விசேஷங்கள்லாம் நடக்குது அந்த விஷேசங்களில் அவங்க என்ன பண்ணலாம் இந்த மரக்கன்றுகள வந்து பரிசாக கொடுக்கலாம் அந்த காலத்துலலாம் தேங்காய் எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து ஏ நமக்கு இது ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கிறதுனால மரக்கன்றுகள் வழங்கலாம் எந்த ஒரு விசேஷம் விழாக்கள் நடந்தாலும் அங்கு எல்லாருக்குமே மரக்கன்றுகளை பரிசாக கொடுக்கலாம் அதனால் மக்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு அவங்க மரக்கன்றுகளை நடறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நம்பளால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மரக்கன்றுகள் ந கண்டிப்பாக நட வேணும் அப்போ தான் நம்மளுக்கு எதிர்கால வரக்கூடிய சந்ததிகளுக்கு தேவையான மழை நீர் அவங்களுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் இது இதை ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக நம்ப வந்து பார்க்க பார்க்கணும்